பெயிண்டிங்க்கு வந்து எப்போயுமே வந்து பெயிண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஏனால் அது உங்களுக்கு வந்து எல்லா கலரும் காம்பினேஷன் கொண்டு வரலாம் ஆனால் க்ரெயான்ஸில் அப்படி பண்ண முடியாது பெயிண்டில் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் கருப்புக்கு எந்த பெயிண்ட்டை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிணாலும் ஒரு கலர் கிடைக்காது அதே நீங்கள் வந்து க்ரெயான்ஸில் பண்ணிங்கனாலும் கிடைக்காது பெயிண்டில் வந்து பெரும்பாலும் சொன்னிங்கன்னால் உங்களுக்கு பச்சையும் மஞ்சளும் கலந்தீங்கன்னால் ஒரு அழகான ஒரு ப்ளூ வரும் அதே நீங்கள் சிவப்பையும் மஞ்சளையும் கலக்கினால் ஒரு வண்ண நிறம் வரும் அது என்ன வண்ணறிணம்னா அது ஒரு விதமான ஒரு வண்ண நிறம் அது என்னென்னு எனக்கும் தெரியாது அதை மாதிரி நிறையா க்ரெயான்ஸில் இருக்கும் க்ரெயான்ஸ வந்து க்ரெயான்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்காது அது அது ஒரு மெழுகு தன்மையான ஒரு பொருள் அது நல்லாயிருக்காது பேசவும் பார்க்கவும் நல்லாயிருக்காது வரைஞ்சா திப்பி திப்பியாக தெரியும் இதே பெயிண்ட்டிங்னால் அப்படி வந்து ஃபினிஷிங் கூட்டிங் நல்லாயிருக்கும் பெயிண்ட்டிங்லய நாலஞ்சு ரகம் இருக்குது நாலஞ்சு ரகத்தில் வந்து மொதல் ரகம் பேச விட்டு அடிக்கும் ரெண்டாவது ரகம் பழக விட்டு அடிக்கும்